கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிக்கு வந்து பெரிய வணிக விவசாயிகளுக் விவசாயகாரங்களுக்கு ரொ மிகப்பெரிய போட்டியா என்ன காரணம்னா கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து அவங்களுடைய பயிரை வந்து எடுத்துட்டுப்போய் விற்றா அவங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பா உழச்சி அதில் இருக்கிற அவுங் கிடைக்கிற அந்த பயிரை எடுத்துனு போய் அதை விற்றா அதுக்கு ஒரு சரியான விலை கிடைக்கிறதில்ல ஏன்னால் பெரிய பெரிய பெரிய விவசாய வணிகர்கள் தான் கொண்டு பயிரோடய விலையெல்லாம் நிர்ணயிக்கிறதுனால் வந்து பயிரோடைய பயிருக்கு இவங்க எந்த அளவுக்கு இவங்க பாடுபட்டு உழைச்சி இது பண்ணுறாங்களோ அதுக்கான ஊதியம் இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது பெரிய பெரிய விவசாய வணிகங்களுங்ளுக்கான சிறிய விவசாயி சிறு விவசாயிகளுக்கு